ஆ நீங்கள் போன வாரம் ஆ மீன் ரேட்டா தாங்க இருக்கு நீங்கள் போன வாரம் பத்து பத்து கிலோ மீன் கேட்டுருந்தீங்க ஆ ஆ ஆ இப்போ இப்போவும் அதிகமாகதாங்க இருக்கு எதுவும் குறையறா மாதிரிலாம் இல்லை எதெதுல எவ்வளோ எவ்வளோ வேணுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்

எல்லாம் முந்நூறுரூபா நானூறுரூபாதாங்க விற்கிது எதுவும் கம்மியாக இல்லை சங்கரா எல்லாம் கொஞ்சம் ஆமாம் அது எழுநூறுபா சின்னது எழுநூருபா விற்கிது பெருசு ஆயருபாய்க்கு மேல தான் விற்கிது அதாங்க அடுத்த வாரம் வேணுன்னு கேட்டிங்களே பத்து கிலோ வேணுன்னு கேட்டிங்களே ஆமாம் அதற்காகதான் ஆ ஆ அது தான் சரி அது கேட்டு அதான் உங்களுக்கு என்னென்ன வேணும் என்னன்னு ஃபுல்லாக எனக்கு ஃபுல் டீட்டெயிலு அதான் அதான் நீங்கள் என்னென்ன வேணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டீங்கன்னா நான் எவ்வளோ எதில் கம்மி பண்ண முடியும் ஏன்னா எல்லாமே வந்து கடல் மீன்ன்றதுனால எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கு இப்போ ஏரி எரின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆமாம் கடல்ன்றதுனால ரேட் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ மழை டைமு அவங்க புயல் வருதுன்றதுனால கடலுக்கு நான் ஆமாம் ஆமாம் அது தான் அதான் எனக்கும் சரி ஆமாம் நீங்கள் தெரிஞ்சவங்க வந்து அடிக்கடி வாங்கிற ஆளு அதுக்காக தான் நானும் அதான் பார்க்கலாம் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதான் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன எவ்வளோ செலவு எவ்வளோ இன்னும் வேணும் ம் சரி ஓகே சரி இப்போ எதோ விசேஷம் விசேஷம் இருக்குன்னுதானே இது கேட்டிங்க அதுக்காக தான் சொல்லுறேன் ஆ ஆ ம் என்ன தேதி ஆ என்ன தேதி எவ்வளோ இது வேணும் அதெல்லாமே எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியா ம் அது ஒன்றும் இல்லை ஆ நீங்கள் அதான் அதான் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் ரேட்டு என்னன்னு உங்களுக்கு பார்த்து ஆ சரி சரி உங்க கிட்டதான் இப்போ உங்களுக்கு எங்கள் ஞாபகம் வந்துது நீங்கள் அப்போ கேட்டுருந்திங்க பத்து கிலோ மீன் கேட்டுருந்திங்களா அப்போ உங்கள் ஞாபகம் வந்துது நீங்கள் கடைக்கு வாங்க நம்ப பேசிக்கலாம் பேசிவிட்டு நம்ப எவ்வளோ வருது ஆ ஆ ஆ சரி சரி உங்களுக்காக தான் நான் இது பண்ணி தரேன் அவ்ளோ தான் சரியா உங்களுக்காக என்னால் எவ்வளோ முடியுமோ ஆ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி தரேன் உங்களுக்கு அவங்க அவங்க ஆமாம் அவங்களும் கூட்டிகிட்டு வாங்க அவங்களுக்கு என்னென்ன வேணுன்னு வந்துட்டு ஒரு முன்னாடியே வந்து எனக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்து வச்சிவிட்டு மற்றவங்க வரவங்களுக்கு நான் அப்புறமா கொடுத்துடுவேன் சரியா என்ன அது பார்த்து பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து பண்ணிக்கலாம் ஆ பார்த்து பண்ணிக்கலாம் அது நான் தெரிஞ்சவங்க இருக்காங்க நான் பேசுகிறேன் சரிங்களா அதை பார்த்து பண்ணிக்கலாம் நீங்கள் கடைக்கு வாங்க நம்ம பேசிக்கலாம் அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க ஓகே சரியா ஆ ஓக் சரி ஓகே ஆ சரி சரி ஓக் ஆ சரி வச்சுர்ட்டா ஆ ம்